நான் ஒரு ஆஷிரமத்திற்கு சென்றிருந்தேன் சாரதா ஆஷிரமம் அங்கு பகவத் கீதை சிவபுராணம் புத்தகங்களை படிக்க என்னிடம் அறிவுறுத்தினார்கள் எனது வியாபாரத்தினால் அதை அதிகமாக ஈடுபாடு உள்ளதால் அதை என்னால் படிக்க இயல முடியவில்லை